என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்வேன்னா கேழ்வரகில் தோசை ஊற்றுவேன் அப்புறம் கோதுமை மாவில் தோசை ஊற்றுவேன் அப்புறம் மொடக்கத்தான் இலைய அரைச்சு தோசை ஊற்றுவேன் அது மாதிரி செய்வேன் அப்புறம் வந்து வெங்காயம் அதில் இருக்கிற சத்து ஏறணுன்றதுக்காக சில டைம் வந்து இதோ வெள்ளை தோசை ஊற்றி அது மேலே வெங்காயம்லாம் தூவி சின்ன சின்னதாக தூவி அதுமாதிரி வெங்காய தோசை ஊற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ சாப்பாடு ஒன்று செய்யிறோம்ன்னா அது நிறையா டைம் கழுவி சுத்தமாக செய்வேன் ஆர்கா அதாவது எதுவும் இயற்கை பொருளாக இயற்கை இதாகவே வளர்ந்த பொருட்களை போய் வாங்கிகிட்டு வந்து இயற்கையாகவே செய்யணும்ன்னு நினைச்சி இயற்கையாகவே செய்வேன் அதில் வந்து பூச்சி மருந்து அப்படினு எதாவது கலந்து இருந்தாங்கன்னா அதை வந்து மஞ்ச தூள் உப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் அரிவேன் இதான் ஒரு வேலையை செய்யிறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா சுத்தமாக செஞ்சு அதை ஆரோக்கியமாக அவங்களுக்கு கொடுப்பேன் அது செய்யிறதுக்கு முன்னாடி அதை நிறையா டைம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது செய்யவே ஆரமிப்பேன்